இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை இல்லா இளைஞர்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதுவும் படித்த பட்டதாரிகள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன படிச்சால் என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அவங்க என்ன படிக்கலாம் அவங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்குமோ அதுக்குனு ரிலேட்டடாக படித்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டடான வேலை தான் ரொம்ப அதிகமாக வேலை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக யாரெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் க்ரோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் நல்ல ஐடி கம்பெனியில் வேலை படி கிடைக்கலாம் அவங்க நல்ல வேலை கிடைக்கணும்னா அவங்க மற்ற அடிஷ்னல் கோர்ஸ்னால் அதுங்க படிக்கணும் எக்ஸ்ட்ரா கோர்ஸஸு ஜாவா பைத்தான் சி ப்ளஸ் எஸ்கியூஎல் அதுபோல் படித்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு கரியரில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் இதெலாம் யாருமே கிராமப்புறம் உள்ள மக்களுக்கு யாருமே தெரியாது அவங்க ஒரு டிகிரி படித்திட்டு எனக்கு கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கிணும் அப்படின்னு போயிட்டிருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது அவங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸஸ் ப இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி படித்தாங்கன்னா அவங்களாலே மற்ற கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இங்கே ந நகர்ப்புற உள்ள இளைஞர்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் அதிகமாக பேசுவாங்க பட்டு கிராமப்புறத்தில் உள்ளவர்களுக்கு வந்து இங்கிலீஷ் அதிகமாக பேச மாட்டாங்க ஸோ கம்முனிகேஷன் கூட அவங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜு கொஞ்சம் அதிகமாக ஊக்குவிச்சு படித்தாங்கன்னா அவங்க இன்னும் மேன்மேலும் வளரலாம் அது இல்லாமல் அடிஷ்னல் கோர்ஸும் படித்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லோருமே அவங்க நார்மலாக டீச்சர் தான் வேணுன்ட்டு ந கிராமப்புற புறத்தில் உள்ளவங்க நல்லா படிக்கிறாங்க கிரா டீச்சர்ஸ் டீச்சிங் மட்டும் போகக்கூடாது மற்ற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ரிலேட்டடாக போனாங்கன்னால் அவங்களுக்கு ஃப்யூச்சர் இன்னும் டெவலப் ஆகும் ஸு தேங்க்யூ